நான் நீச்சல் கற்றுக்கிட்டது சின்ன வயதுலைங்க எனக்கு வந்து ஏழு வயசு இருக்கும் போது நான் நீச்சல் அடிக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டேன் எங்கள் ஊரில் எங்கள் தாத்தா வீட்டில வயல் இருக்குது கிணறு இருக்குதுங்க அங்கே கிணத்துல எங்கள் சித்தப்பா எங்கள் அண்ணா எங்கள் மாமா எல்லாருமே கிணத்துக்குள்ள குதிச்சு நீச்சல் அடிப்பாங்க அது எனக்கு அதை பார்த்துட்டு எனக்கும் ஆசை நான் கேட்டேன் நானும் நீச்சல் அடிக்கணும் அப்படின் சொல்லி அந்த டைம்ல வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா என்ன டெரெக்டாக தண்ணியில தூக்கி போட மாட்டாங்கங்க அந்த கிணத்துல இருந்து தொட்டிக்கு தண்ணி வருங்க அந்த தொட்டியில இருக்கிற தண்ணியை வயலுக்கு பாய்ச்சுவாங்க அந்த தொட்டி கொஞ்சம் பெரிய தொட்டியாக இருந்துச்சு அதனால முதல்ல எனக்கு வந்து அந்த தொட்டியில தான் நீச்சல் கற்று கொடுத்தாங்க அது கற்று கொடுக்கும் போது கை அவங்க கையை விரிச்சாங்கன்னா கை மேலே படுத்துட்டு நானும் கையயும் காலையும் ஆட்டி நீச்சல் கத்துக்கிட்டேங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தைரியம் வந்தது அதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா எனக்கு முதுகில் ஒரு குடுவையை கட்டி என்ன பெரிய நீர்நிலையில் எங்கள் ஊர்ல ஒரு ஏரி இருந்தது அந்த எரியில எனக்கு நீச்சல் கற்று கொடுக்குறதுக்காக அந்த ஏரிக்கு கூட்டிட்டு போய் அதில் நீச்சல் அடிக்கும் போது எனக்கு முதுகில் குடுவையை கட்டி விட்டாங்க குடுவைங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா சுரைக்காயை வந்து காஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து குடுவை மாதிரி ஆயிடுங்க அதில் வந்து காற்று மட்டும் தான் இருக்கும் அதை முதுகில் கட்டிட்டு நீச்சல் அடிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நான் தண்ணிக்குள்ளே முழுகாமாக மேலே மிதந்துட்டு இருந்தேன் அதில் இருந்து எனக்கு அந்த நீச்சல் மேலே இருந்த பயம் போயிடுச்சு நான் ஆரம்பத்தில் தண்ணி நீச்சல் அடிக்கணுன்றது என்னோட விருப்பங்கள் ஆனால் அதில் பூச்சி இருக்கும் தவக்களை இருக்கும் வேற எதாவது விஷப்பாம்புகள் இருக்கும் அப்புறம் வேற எதாவது இருக்குன்னு சொல்லி எனக்கு அந்த ஒரு பயம்லாம் இருக்கும் அந்த தண்ணியை பார்த்தா இந்த நீச்சல் அடிக்கும் போது எனக்கு வந்து அந்த குடுவையை கட்டி நீச்சல் அடிக்கும் போது எனக்கு அந்த பயம் போயிடுச்சுங்க அதுக்கு அப்புறம் கிணத்துக்குள்ளாறங்க போது பார்த்திங்கன்னா தவளை எல்லாமே நிறையா இருக்கும் அதனால எனக்கு கிணத்துக்குள்ள நீச்சல் அடிக்கிறதுனால் கொஞ்சம் பயம் அதுக்கு பதிலாக நான் வந்து ஏரியில நீச்சல் அடிக்க பழகுனேன் தண்ணி தொட்டியில நீச்சல் அடிப்பேங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் வாழ் நாள்ல அதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் எல்லாம் நீச்சல் அடிச்சது இல்லை ஆனால் நான் அந்த நீச்சல் அடிச்சி கற்றுக்கிட்ட அந்த ஒரு நினைவுகள் இன்னுமே எனக்கு மறக்கலை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு நீச்சல் தெரியுங்கறது எனக்கு ஒரு பெரிய பலம் அந்த நீச்சல் கற்றுக்கிட்ட காலங்கள்ல என்னோட நண்பர்களையும் சேத்து நான் நீச்சல் கற்றுக்கிட்டேன் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என் நான் நீச்சல் அடிக்க போகும் போது அவங்களும் வருவாங்க அதனால அவங்களோட சேர்ந்து அந்த நீச்சல் அடிச்ச காலையில் ஒரு முறை சாயந்தரம் ஒரு முறை போய் நாங்கள் நீச்சல் அடிப்போம் அந்த காலங்கள்லாம் ரொம்ப இனிமையாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உடம்புக்கு நல்ல எக்ஸசைஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எதையோ பெருசாக சாதிச்சிட்ட மாதிரியான ஒரு சந்தோஷம் இருக்கும் அதனால இப்பவுமே எனக்கு அது என் மனதுல ரொம்ப பசுமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தண்ணியை பார்த்து பயப்புடுற அந்த பழக்கம் எனக்கு போய்டுச்சிங்க எங்கள் சித்தப்பா எங்கள் மாமா எங்கள் அண்ணா எல்லாருமே எனக்கு நீச்சல் கற்று கொடுத்துருக்காங்க யார் வீட்டில இருக்காங்களோ அவங்க வந்து எனக்கு நீச்சல் கற்று கொடுப்பாங்க அதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாத ஒரு நினைவுகள்